ஆ வணக்கம் மேம் இஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லுங்கள் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் என்ன மார்க் மேம் ஆ ஓகே மேம் சூப்பர் மேம் கங்குராஜுலேஷன் ஆ ஓகே மேம் நன்றி மேம் சொல்லுங்கள் ஆ நடந்துகிட்டு தான் மேம் இருக்குது ஓப்பனில் தான் இருக்குது உங்களுக்கு என்ன குரூப் வேணுன்னு சொல்லுங்கள் பயாலஜி இருக்குது கம்ப்யூட்டர் சையின்ஸ் இருக்குது காமர்ஸ் குரூப் இருக்குது அப்படிங்களா

சரிங்க சரிங்க மேம் அது ஓகே பாப்பா வந்து சையின்ஸில் எவ்வளோ மேம் மார்க்கு ஓகே மேம் நீங்கள் நேரில் வர முடியுங்களா நீங்கள் எப்போ வருவீங்க எங்களுக்கு வந்து அஞ்சு நாள் தான் வந்து அட்மிஷன் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும் ம் சரிங்க மேம் மூணு ஆமாம் மேம் மூணு டேர்மாக பிரிக்கணும் ஃபஸ்ட் டேர்மு ஃபஸ்ட் டேர்முக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறதா அட்மிஷன் கொடுக்குறதுன்னா அட்மிஷன் ஃபீஸ் வாங்கிப்போம் ஃபஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன ஃபீஸ்ஸு செகன்ட் டேர்ம் என்னா ஃபீஸ்ஸு தேர்ட் டேர்ம் என்ன ஃபீஸ்ஸுன்னு நீங்கள் நேரில் வாங்க நேரில் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஓகேவா அது இல்லாமல் அது இல்லாமல் உங்களுக்கு புக் ஃபீஸ்ஸு யூனிஃபார்ம் நீங்கள் வெளில தைச்சுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துடுவோம் நீங்கள் வெளில தைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கள் ஸ்கூல்லையே டைலர்ஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேம் வேறு ஏதாவது எங்கள் ஓகே மேம் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக நாங்கள் வந்து கராத்தே கற்றுக் கொடுக்குறோம் மேம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே வெட்னஸ்டே நடக்கும் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ராவாக எங்கள் எங்கள் சைட்லிருந்து நாங்க டோர்னாமெண்ட்ஸ்லாம் கன்டெக்ட் பண்ணுவோம் ஆ என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் கேரம் போர்டு செஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து நடத்துவோம் ஸோ எங்கள் காலேஜில் எங்கள் ஸ் எங்கள் ஸ்கூல்லிருந்து போகிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்களே அவங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயி நாங்களே முன்னாடி நிறுத்தி வைப்போம் மேம் ஓகேங்களா மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக

ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக வாங்க மேம் காலைலையே வந்துடுங்க மேம் டென் ஓ க்ளாக்கு ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்